சார் வணக்கம் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து வீடு திறப்பு விழா நாங்கள் பண்ணலாம்ட்டு இருக்கிறோம் நாங்கள் ஒரு தேதியை நாங்கள் முடிவு பண்ணிருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு திறப்பு விழாவுக்கு வர்ற அவங்களுக்கு வந்து காலை உணவு சிற்றுண்டி டிஃபன் கொடுக்கணும்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் மதியம் வந்து பிரியாணி ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் அந்த மெனு வச்சிருப்பீங்க டிஃபனில் என்னென்னலாம் கொடுப்பீங்க இட்லி தோசை பொங்கல் பூரி வடை சாம்பார் சட்னி ரெண்டு மூணு விதமான சட்னி இது இந்த மாதிரி பண்ணும் போது ஒரு கேம்ப்போவாக ஒரு மினி டிஃபன் மாதிரி ஒவ்வொரு இலைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் எங்கள் வீட்டிலேந்து வருவாங்க நீங்கள் வந்து அதை என்ன ரேட்டில் எங்களுக்கு கொடுக்க முடியும் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது சுவையாகவும் இருக்கணும் எல்லோருக்கும் பத்துகிற மாதிரியும் இருக்கணும் எங்களுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம் அதே மாதிரி பிரியாணி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேணுன்னு நாங்கள் சொல்லிடுறோம் நீங்கள் வந்து அதை வந்து எங்களுக்கு என்ன ரேட்டில் கொடுக்க முடியும் சலுகை விலையில் எதாவது பண்ண முடியுமா நீங்கள் கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கும் போது எதாவது குறைக்க முடியுமா டிஃபன் வந்து நாங்கள் மொத்தமாக இவ்வளோ ஆர்டர் பண்ணுறதுனால நீங்கள் எங்களுக்கு அதில் தள்ளுபடி சலுகைகள் எதாக பண்ண முடியுமா வேறே எதாவது ஆஃபர் இருக்கா வேறே எதாவது கிஃப்ட்டு கொடுப்பீங்களா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் அந்த உங்களுடைய கடையை பற்றி நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கடையில் நானு கேட்டுருக்குறேன் அதே மாதிரி இந்த இந்த நகரத்தில் இருக்கிற ஒரு கடையும் கேட்டுருக்குறேன் இதே மாதிரி ஃபோன்லேயும் ஒரு கடையுடைய நம்பர் கிடச்சி ஆர்டர் பண்ணிருக்கிறேன் இப்படி பல்வேறு இடங்களில் நான் கேட்டுருக்கு கேட்டுருக்கும் போது உங்கள் கடை வந்து ஒரு நல்ல கடையாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எனக்கு இந்த சலுகை விலையில் பண்ணுறதன் மூலிமா நான் உங்களுடுக்கான உங்களுடைய அந்த உணவு பொருட்களுடைய தரம் அதனுடைய தன்மை உங்களுடைய அந்த அன்பான அணுகுமுறையெல்லாம் மற்றவங்களுக்கும் சொல்லி உங்கள் கடையோடைய விளம்பரத்தை இன்னும் நான் அதிகப்படுத்த முடியும் நான் வருவது மூலமாக உங்க கடைக்கு இன்னும் சில பேர்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது